இந்தமாதிரி நாங்கள் வந்து பொண்ணு பார்க்க போவோங்க எங்கள் ஊரில் வந்து பொண்ணு வீட்டுக்கு போவோம் போயிட்டு போ தண்ணி கொண்டு வர சொல்லுவோம் அவங்க பொண்ணை தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க தண்ணி கொண்டு வந்தால் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நாங்கள் தண்ணி குடிப்போம் இல்லைன்னா பொண்ணை பார்த்துட்டு திருப்பி பெண் பெண்ணை விட்டு கேட்போம் என்னம்மா ஜாதகத்த கொடுங்க எத்தனாவது வரையிலும் நீ படிச்சிருக்கே எவ்வளோ படிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் அவங்க சொல்லுவாங்க சரின்ட்டு ஜாதகத்த வாங்கிட்டு நாங்கள் போவோம் போய் ஜாதகம் பார்க்கறதுக்கு போவேன் அங்கே போய் ஜாதகக்காரன்ட்ட கொண்டு போய் கொடுத்தா தான் அவங்க பொண்ணு வீட்டு ஜாதகம் மாப்ளை வீட்டு ஜாதகம் ரெண்டையும் அவங்க பார்ப்பாங்க அந்த ஜாதகம் தான் ஜாதகம் பார்த்துட்டு பொருத்தமாக இருந்துச்சுன்னால் அவங்க ரெண்டு ஜாதகத்த திருப்பி ஒன்றா போட்டு பொருத்தம் பார்ப்பாங்க பொருத்தம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு வீட்டுக்கு போய் என்னம்மா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா எது வரையிலும் நீ படிச்சிருக்கிற மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி பொண்ணை கேட்பாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதுன்னாக்கா மாப்ளை வீட்ல வந்து மாப்பிள்ளையை கேட்பாங்க கூப்பிட்டு வச்சு என்னப்பா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா நல்லா இருக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிறீயா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையும் கேட்பாங்க ரெண்டு பேர்த்தையும் நேராக வச்சு கேட்பாங்க சரி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்க வீட்ல நாங்கள் வந்து தண்ணி குடிச்சுட்டு எதுவும் ஸ்வீட்டு கிவீட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம்க அப்புறம் வந்து திருப்பி அங்கே போக ஒரு பத்து பேரை அழைச்சிக்கிட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு போவோம் அவங்க வீட்டுக்கு பொண்ணு நல்லா இருக்கா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா எங்கள் தாய் பிள்ளைக்கெலாம் பிடிக்கணும்ல அதுக்காக அவங்க வீட்டுக்கு போவோம் பூ பழம் ஸ்வீட்டு எல்லாமே இதெல்லாம் வாங்கிட்டு போக போகணும் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு தலையில் பூ வச்சுவிட சொல்லிட்டு வந்துடுவோம் திருப்பி பொண்ணுக்கு வந்து புடவ எடுக்கிறதுக்கு போகணும் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு புடவ எடுக்கணும் பெண்ணோட அம்மா அப்பாவுக்கும் புடவ எடுக்கணும் பெண்ணுக்கு நகை எடுக்கப் போகணும் தாலி சரடு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு போகணும் இதெல்லாம் நகையெல்லாம் எடுக்கணும் அதை போய் அப்புறம் திருப்பி அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி பரிசம் போடுறதுக்கு போகணும் பரிசம் போட ஒரு காரு வச்சு பைக்கு இது வேனு வச்சு அழைச்சிக்கிட்டு போகணும் பரிசம் போடுறதுக்கு அப்புறமே உட்கார வச்சு பெண்ணு பொண்ணை உட்கார வச்சு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு மாலை போ மாலை சந்தனமெலாம் போட்டு உட்கார வச்சு பொட்டு வச்சு பரிசம் பணம் கொண்டு போவாங்க அதையும் இதில் வச்சுட்டு மாலை சந்தனம் போட்டு பரிசம் போட்டுவிட்டு நாங்கள் அழைச்சிட்டு போகிறவங்க எல்லாமே அப்புறம் சாப்பிட்டு வருவோம் சாப்பிட்டு வருவோம் அப்புறம் நாங்கள் போய் எங்கள் வீட்டு சார்பாக நாங்கள் போய் காய்கறி இதெல்லாம் வாங்கணும் ஜவுளி எடுக்க போகணும் ஜவுளி எடுத்துட்டு வரணும் பொண்ணுக்கு ஜவுளி எடுக்கணும் மாப்பிள்ளைக்கு ஜவுளி எடுக்கணும் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கல்யாணத்துக்கு காய்கறி எல்லா அனைத்து பொருளும் என்னென்ன வாங்கணுமோ எல்லா பொருளும் நாங்கள் வாங்கணும் பருப்பு வாங்கணும் புளி வாங்கணும் எண்ணெய் வாங்கணும் அப்படியே கடுகு சீரகம் மிளகுலேந்து எல்லா காய்கறி வாங்கணும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து சமையல் ஆள் கொண்டு வந்து சமைச்சி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு திருப்பி கலியாணம் முடிஞ்ச பிற்பாடு பொண்ணை அழைக்கிறதுக்கு போவணும் மொதல் அழைப்பு அழைச்சிட்டு வர்ணும் மறு அழைப்பு போய் அழைச்சிட்டு வரணும் திருப்பி ரெண்டாவது அழைப்பு அழைச்சிட்டு வரணும் மூணு அழைப்பு வரைக்கும் அழைக்கணும் நாங்கள் மூணு அழைப்பு அழைச்சிட்டு வந்து கூட திருப்பி பெண்ணு மாப்ளை வீட்டுக்கு வந்துடுவாங்க அழைச்சிட்டு வரணும் அப்புறோம் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போவோம் சித்திரை சித்திரை முடிஞ்சு வைகாசி ஆனி ஆடியிலேருந்து வைப்பாங்க கோயில் திருவிழாலாம் வைப்பாங்க கோயில் திருவிழாக்கு போவோம் காப்பு கட்டுவாங்க மரம் நட்டு இந்த மூங்கில் மரம் கொண்டு வந்து மா எலை எல்லாம் கொண்டு வந்து மஞ்சள் மஞ்சள் குங்குமம் எல்லா கொண்டு வச்சு மரத்துக்கு அடிச்சு வச்சு காப்பு கட்டுவாங்க கோயிலுக்கு வரி போடுவாங்க ஒரு வீட்டுக்கு நாலாயிரம் போடுவாங்க மூவாயிரம் போடுவாங்க ரெண்டாயிரம் போடுவாங்க தகுந்தமாதிரி குடும்பத்துக்கு தகுந்தமாதிரி போடுவாங்க வரி போடுவாங்க அப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொந்தத்தில் சொல்லி விட்ணும் அவங்க வரி கொடுத்தொடனே திருப்பி அவங்கள வந் திருவிழாக்கு அழைக்கணும் திருவிழா நடக்கும் சண்டை எதுவும் போலீஸ் பாதுகாப்போடு திருவிழா நடக்கும் தெ அதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுவாங்க எங்கள் ஊரில் திருவிழாலாம் நல்லா நடக்கும் போலீஸ் கோட்டர்ஸ்லாம் போட்டு நல்லா சந்தோஷமா நல்லா நடக்கும் அதுக்கும் ஒரு எப்படியும் ஒரு வீடு ஒன்று பத்தாயிரத்துக்கு மேல் செலவாகுங்க பத்தாயிரம் கூட காணாது அவங்க தாய் புள்ளைலாம் வருவாங்க எல்லாம் சமைக்கணும் வாங்கிட்டு வந்து பொண்ணுங்களுக்கெலாம் புடவ எடுத்து கொடுத்தாகணும் வீட்டில் பொண்ணாக பிறந்த பிள்ளைக்கு பொடவை எடுத்து கொடுத்தாகணும் தாய் பிள்ளைக்கு முக்கியமாக இருக்கிறவங்களுக்கு பொடவை எடுத்து கொடுத்தாகணும் அதெல்லாம் நடக்கும் திருவிழாலாம் நல்லா நடக்கும்